ஆட்டோக்காரர் சுப்ரமணியனா ஆ அதாவது நான் கொஞ்சம் அர்ஜன்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும் வர முடியுமா சரி வாடகை என்ன வரும் என்னய்யா இவ்வளோ கேட்கற கொஞ்சம் கொறைச்சிக்கோ கொஞ்சம் அர்ஜென்ட்டு சரி டி என் பாளையம் வரையிலும் போகணும் என்ன ஓ டி என் பாளையம் போகணும் சரி வா சரி ஐயா வாங்க